சில வருடங்களுக்கு முன்னாள்னா அப்போது வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க நார்மல் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்கள் அதில் வந்து இந்த மாதிரி நெட் ஒர்க்கு அதெலாம் இருக்காது ஃபோன் மட்டுந்தான் பேசணும் அதுக்கப்பறோம் வீடியோ காலு இந்த மாதிரி இன்டெர்நெட்லாம் அதில் இருக்காது இப்போது இருக்க ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது நிறைய பேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது இன்டெர்நெட்டில் நம்ம வந்து காண்டேக்ட் பண்ணிக்கலாம் வாட்சப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி மெஸேஜஸ்லாம் இருக்குது மெஸேஜ் பண்ணிக்கலாம் கால் பண்ண முடியலனா கூட அதுக்கப்புறோம் வந்து என்னோட சிம் வந்து ஏர்டெல் சிம்மு மாதம் மாதம் வந்து நான் டூ நயன்ட்டி நயன்க்கு வந்து ரீச்சார்ஜ் பண்ணுறேன் டே பேக்கேஜ் மன்த்லி பேக்கேஜ் பண்ணணும் இப்போது இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம்